பெண்கள் விளையாட்டு வந்து இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக ஈடுபடுறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வாழ்ந்துட்டிருக்கக் கூடிய பெற்றோர்களும் சரி பெண்களுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கான ஆசைகளுக்கும் அதை அவங்க வந்து ஒரு பாலமாக இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஆசைகளை நிறைவேற்றுறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வாய்ப்புகளும் சொல்லப்போனால் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னால் இப்போ வந்து கிரிக்கெட் பெண்கள் கிரிக்கெட் கபடி எல்லாத்துலேயுமே எங்கே சரிக்கு ஆண்களுக்கு சரிக்கு சமமாக பெண்களும் வந்து இப்போ விளாண்டுட்ருக்காங்க விளையாட்டுத் துறையிலும் இருக்காங்க ஸோ இது அன்னில விளையாட்டு வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இது இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் வந்து நல்லாவே அதிகரித்திட்டு வருது இது மேற்கொண்டு அதிகரிக்கும் ஸோ ஆண் பெண் இருபாலும் சமம் அந்த ஒரு கான்சப்ட்டில் விளையாட்டுலையும் சரி ஆண் பெண் இருபாலரும் ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபீல்ட்டில் தான் அதாவது ஆண்கள் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி கபடி விளாண்டாலும் சரி அதே மாதிரி பெண்களுக்கும் கிரிக்கெட் கபடி இது எல்லாம் போட்டி நடக்கிறது ஓருநல்ல ஒரு ட்ரெண்டிங் அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உள்ளது